தமிழ்மொழி வந்து இப்போ வந்து அதிகமாக யாரும் வந்து பேசுகிறது இல்லை அது ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இங்கிலிஷ் மீடியம் எல்லாம் போய் சேருறதுனால அது தமிழ் வந்து யாரும் பேசுறதுக்கு முடியாமல் போகுது இப்போ வீட்லையே வந்து வந்து எல்லாம் பேசும் போது தமிழில் யாரும் பேச மாட்டிக்கிறாங்க தமிழ் தெரிஞ்சாலும் அது தமிழில் பேசாமல் அதை இங்கிலிஷில் தான் வந்து எல்லாருமே பேச ஆரமிக்கிறாங்க அந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி ரெண்டு வார்த்தையாக இருந்தாலும் சரி தமிழில் அது சொல்ல முடிய மாட்டிங்கிது அவங்களால் எல்லாருமே வந்து இங்கிலிஷில் தான் வந்து அதை சொல்லுறாங்க எந்த வெளியே வெளியே எங்கே போய் நாம முதல்ல நம்ம போய் யார்க்கிட்டையாவது வந்து பேசும் போதோ வந்து நம்ம வந்து வணக்கம் அப்படினு சொல்லிவிட்டு யாரும் சொல்லுறது இல்லை வந்தும் அது நம்ம வெல்கம் இல்லைன்னா ஹாய் பாய் அப்படினு தான் எல்லாரும் சொல்லி இது பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சவாலுக்கு உரியது தான் அது மற்றபடி வந்து இந்த தமிழ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டிக்குது இப்போ எப்போ வந்து விஞ்ஞானம் வந்து டெவலப் ஆச்சோ அப்போ இருந்து அந்த தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறஞ்சிக்கிட்டே வருது அதனால் நிறையா சவால்களை வந்து தமிழ்மொழி வந்து ஏற்றுக்குது